எங்கள் பகுதிகளில் க ஏரிகள் இருக்கிறது வாய்க்கால் புறங்கள் இருக்கிறது தண்ணியில் டேம்லேருந்து தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா அந்த வாய்க்கால் பகுதிகளுக்கெல்லாம் வரும் அதில் வந்து செடிகள் நீர் தாமரை அது இது எல்லாம் வரும் அங்கே மீன் பிடிக்கலாம் வாய்க்கால்களில் எல்லாம் செய்யலாம் ஏரி குளம் குட்டை ரெண்டு மூணு இருக்குது அங்கே ஓணா இருக்குது சின்ன ஒரு படகு மாதிரி அது சவாரி ஷோ போய்கிட்ருக்காங்க அதனால் நாங்கள் அதையெல்லாம் போனோம் அந்த ஏரிகளில் சித்த சுற்றி பார்த்துட்டு உள்ளே தண்ணிக்குள்ளே இறங்குறக்கு பயமாக இருந்துதுன்னால் நாங்களெலாம் போகமாட்டோம் படகு சவாரியே ஒருல செய்வோம் இல்லாட்டி இல்லை மீன் பிடிக்கிறவங்கள்லாம் அங்கே மீன் வாய்க்கால்களில்தான் அதிகமாக மீன் இருக்குது குளத்து இதுகளெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாகதான் இருக்கும் மீன் பிடிக்கிறவங்க பிடிச்சுட்டு போய ஏவாரம் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று செய்வாங்க வீட்டுக்கு பிடிச்சிட்டு வருவாங்க அதுக்கு தூண்டி போட்டு அதுகளெலாம் இருக்குது அதையெல்லாம் நாங்கள் சுற்றி பார்க்கறக்கு போவோம் குழந்தைகளையெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே பார்த்துட்டு நல்லா அங்கே இருந்துவிட்டு ஒரு ஒரு மணி நே நேரமாக அங்கே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவோம் வாய்க்கால் நீர்கள் இதுகளெலாம் இங்கே வறட்சி வெ வெள்ளங்களாக ஒரு சில ஏரிகளில் இருக்கும் மழை வந்துச்சுன்னா தண்ணிகள் அங்கங்கே தங்கி அந்த ஏரி இதுகளில் வாய்க்கால் சின்ன சின்ன ஏரிகள் இருக்குது அதுகளில் தண்ணி தேங்கி நி நிற்கும் அப்போ வந்து நீர் ப பிரச்சின அங்கே கொஞ்சம் பர பரவாயில்லை அதனால் நாங்கள் அங்கே ஊர் பக்கத்தில் நாங்கள் அதுக்கு போய் ஒரு சும்மா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கொசரம் போவோம் வருவோம் இதுக படகில் போகிறவுங்கோ குழந்தைகள்லாம் ஆசை படுவாங்க அதனால அது அவங்களை ஏற்றி ஏதோ சவாரி செய்கிறக்கு இதுக்கு விடுவோம்